ஆ நான் லதா பேசறேன் ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் பூ எங்கள்கிட்ட ரெகுலராக வாங்கிட்ருந்தீங்க எங்கள் வயலில் நிறையா பூ வச்சுருந்தோம் வீட்டில் கொஞ்சம் வயல்லேலாம் ப்ராபளம் இருந்ததுனால் இப்போ ரெண்டு வருடமா பயிர் பண்ணாமல் இருக்கோம் இப்போது புதுசாக வச்சுருக்கோம் பூவும் நீங்கள் இப்போ பூ வாங்கிக்கிற ஐடியாவில் இருக்கீங்களா ஆ ரெ ரெகுலராக நான் தரோம்மா என்னென்ன பூ உங்களுக்கு வேணும் நாங்கள் மல்லிகைப்பூவு கனகாம்பரம் எல்லா பூவும் ரோஸு குட்டி ரோஸ்ஸெலாம் வச்சுருக்கோம் உங்களுக்கு என்னென்ன பூ வேணும் ஆ ஆ சரிங்க இப்பொழுதுக்கு மல்லிகைப்பூ மட்டும் நல்லா வந்துட்டிருக்கு மற்ற இடலாம் ஐந்நூறுரூவா கிலோனு விற்போம் இப்போது உங்களுக்குங்கிறனால் ரெகுலராக கொடுக்கறதுனால நானூறுரூவாய்க்கு கொடுக்குறேன் சரிங்களா உங்களுக்குக் கட்டுப்படி ஆகுமா ஆ சரிங்கம்மா காலையில் ஒரு

சரிம்மா காலைல எத்தனை மணிக்கு வேணும் உங்களுக்கு சரிங்க ஒரு ஆறு மணிங்கிறது ஏழு மணிக்குள்ளே நாங்கள் குடுத்துடுறோம் நாளையிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டுங்களா ஆ சரிங்க கண்டிப்பாக ரைட்டுங்க வெச்சுடுறேங்க பை